சமீபத்து ஆண்டுகளில் இந்த சைவ உணவகம் மா கொஞ்சம் மாற்றமாக தான் உள்ளது இந்த தொழிலில் பாதிப்பு உள்ளது என் உள்ளதா என்பதாலும் சொல்லலாம் சில தயாரிப்புகள் வந்து அசைவ உணவகத்தினால் இந்த சைவ உணவகம் மாறி உள்ளது ஏன்னா வந்து ஃபாட்ஸ் ஃபுட்டு சில வந்து விரைவு உணவகம் இந்தமாதிரி கொஞ்சம் வெஜிடபுள்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த அசைவ உணவகம் தயாரிப்பு தயாரிக்கும் போது அது விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மக்களை அவங்கள ப்ரைன்வாஷ் பண்ணி மாற்றம் செய்துள்ளனர் அங்கு நான்வெஜிடேரியன் போது அதை பலவகையில் அதை தயாரிக்கும் பொருட்டு அவர்கள் வந்து அந்த சைவ உணவகத்தில் இருந்து இந்த அசைவ உணவகத்திற்கு செல்ல அவங்களுக்கு ஒரு விருப்பம் போல் போகிறார்கள் அதனால் அதனுடைய சைவ உணவகம் கொஞ்சம் தொழில் மாறி உள்ளது என்று சொல்லலாம் பிற்காலத்தில் வந்து அது மறுபடியும் பழைய சூழ்நிலைக்கு கூட சைவ உணவகத்திற்கு அவங்க வந்து செல்லருத்துக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம் இப்போ தயாரிப்புகள் வந்து பொதுமக்கள் ப்ரைன்வாஷ் பண்ற அளவுக்கு அசைவ உணவகம் போய்க்கொண்டு இருக்கிறது சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்தமாதிரி ஃபுல் பாயில் ஆஃப் பாயில் ஆம்லெட் இதெல்லாம் பல தயாரிப்புகள்னால் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மதுவுக்கு செல்லறவங்க வந்து அப்படி போறவங்க அது விரும்பி கொஞ்சம் போய் சாப்பிட்றாங்க இது காலப்போக்கில் அது மாறுறதுக்கும் வாய்ப்பிருக்கு எனவே